நான் விரும்பக்கூடிய உள்ளூர் விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பரமபதம் ரொம்ப பிடிக்கும் ஏன் பரமபதம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அது சின்ன வயசிலேருந்தே அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் எங்கள் அக்காவும் இந்த மழை டைம்லலாம் ரொம்ப விளாடுவோம் ஆனால் அது அதுக்குள்ளே நிறைய கட்டுக் கதைகளெலாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த ஏகாதேசி வரும் இல்லையா அந்த ஏகாதேசி விரதத்து அன்றைக்கி அந்த பரமபதம் விளாடுனா பரமபதம் அந்த அன்றைக்கி ராத்திரி சொர்க்கவாசல் வந்து திறந்தியிருக்கும் அந்த சொர்க்கவாசல் திறந்தியிருக்கும் போது எல்லோரும் பரமபதம் விளையாடுவாங்க பாம்பு வாயில் சிக்காமல் அந்த கட்டையை வந்து உருட்டி விடணும் அப்படி பாம்பு வாயில் சிக்காமல் நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சியமாக நமக்கு வந்து சொர்க்கவாசல் கிட்டும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் எனக்கு அந்த கதைகளெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த கதைகள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையே நான் வந்து பரமபதம் விளையாடுவேன் அதில் வந்து அந்த தாய கட்டைகளில் வந்து ஒன்று இருக்கும் அப்புறம் நான்கு இருக்கும் ஐந்து இருக்கும் ஆறு இருக்கும் இதெல்லாம் உருட்டி உருட்டி போட்டு விளையாடுவோம் விளையாடும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இப்போ அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாராய் இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்கும் ஏன்னால் ஒரு ஸ்டெப்பு ஏறினோம் அப்படின்னாக்கா இன்னோரு ஸ்டெப்பு வந்து சறுக்கும் ஒரு ஸ்டெப்பில் வந்து பாம்போடய வாலை பிடிச்சுட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு ப பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏணி எப்போது ஏணி மேலே ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிலேருந்து நான் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா வாழ்க்கையில வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதிலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ்வாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கேம் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து அதில்லாமல் செஸ்ஸு பிடிக்கும் கேரம் போர்டும் பிடிக்கும் இதெல்லாம் வந்து சேர்ந்து விளாடும் போது விட்டுக் கொடுக்கற குணம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துரும் அதனால் எனக்கு இது வந்து உள்ளரங்க விளையாட்டுகள்ல இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்